ஹலோ பேங்க் மேனேஜர்ங்களா உங்கள் உங்கள் உங்கள் பேங்க்லருந்து எனக்கு மொபைல் ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கு நைட்டும் வருது பகல்லையும் வருது ஒரு நாளைக்கு டுவெல் டைம்ஸ் ஃபோன் பண்ணுறிங்க இல்லைங்க சார் ஒரு அதற்காண்டி ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சார் ஃபோன் பண்ணுறது ஒரு பன்னெண்டு தடவை ஃபோன் பண்ணீங்கன்னா என்ன பண்ணுறது சாப்பிடும் போது ஃபோன்னு எப்பயுமே ஃபோன் அடிச்சிட்டே இருக்கிங்க தூங்கும்போது ஃபோன் அடிக்கிறிங்க மதியம் ஃபோன் அடிக்கிறிங்க சாரு ஒரு தடவ ப ஒரு எதுக்கு ஃபோன் அடிக்கிறிங்க அதாவது ஒரு கிரெடிட் கார்ட் வேணுமா சரி கேட்டு ஃபோன் அடிக்கிறிங்க நான் வேணாம்னு சொல்லி சொல்லிட்டோம் அதுக்கு திரும்ப அதே ஃபோன் திரும்ப வருது லோன் வேணுமான்னு கேட்குறிங்க அதுவும் வேணாம்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறோம் இல்லை சார் அதை என் நம்பரக்கூட ப்ளாக் கூட பண்ணிக்கோங்க ஃபோன் மட்டும் பண்ணாதிங்க ரெகுலராக ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கு ஒரு நாளைக்கு ஒரு டுவெல் டைம்ஸ்க்கு மேலே வருது அதான் சார் சார் உங்கள் வேலைனா ஒரு நாளைக்கு ஒரு ஒரு லிமிட்டு தான் ஒரு தடவைக்கு மேலே ஃபோன் அடிச்சிக்கிட்டே இருந்திங்கன்னா என்ன பண்ணுறது நாங்கள் எப்படி சார் அட்டென்ட் பண்ணிடே இருக்க முடியுமா நீங்கள் கிரெடிட் கார்ட் வேணுமா டெபிட் கார்ட் வேணுமா சொல்லிட்டு கேட்காதிங்க நான் தேவைனா நானே வந்து பேங்க்கில் வந்தே கேட்டுக்கிறேன் ஆ அப்ளை பண்ணிக்கிறோம் ஆ சரிங்க சரிங்க சார்